ஆமாம் சார் சொல்லுங்கள் ஸ்டார் டெய்லர் பேசுகிறோம் சார் ஸ்டார் டெய்லர் கடையிலேருந்து பேசுகிறோம் சார் கேட்குதுங்களா சொல்லுங்கள் ஔவையார் ஸ்கூலுங்களா

ஓகே சார் பஞ்சாபி ட்ரெஸ்ஸா சார் சரி சரிங்க சார் ஓகே சார் ஆமாம் இருக்காங்கள் சார் நம்மக்கிட்ட ஒரு மூணு ஸ்டாஃப் இருக்காங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்கள் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சுத் தைச்சு தந்துருவாங்கள் சார் சார் ஃபோர் ஃபைவ் டேஸ்னா கஸ்டமே சார் நம்மக்கிட்ட நிறைய பெண்டிங் ஒர்க்குலாம் இருக்குது இவ்வளோ அர்ஜெண்ட்டா கேட்டிங்கன்னா எப்படி சார் பண்ணுவாங்கள் சரிங்களா அதுக்கு காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக கேட்பாங்க சார் அதுக்காக தான் உங்களுக்கு ஓகேன்னா பண்ணித் தர்றத்தில் ஒன்றும் பிரச்சினை இல்லை ஆனால் ரெகுலர் காஸ்ட்டை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும் சார் ஏன்னால் இருக்கற பெண்டிங் ஒர்க்கை வச்சுட்டு பண்ணுவாங்கள் சார் ஆ ஓகே சார் நீங்கள் பசங்களை கூ கூட்டிகிட்டு வந்துருங்கள் சார் நேரில் கூட்டு வந்தீங்கன்னா தான் அது கரெக்டாக இருக்கும் பஸ்ஸில் இல்லேன்னா நீங்கள் சொல்லுங்கள் அவைலபிள்னாலும் நாங்கள் வந்து ஸ்கூல்லையே வந்து அளவெடுத்துப்போம் சார் ஆ நாங்கள் ஸ்டாஃப்ஸ் அமுச்சு விட்றோம் ஸ்கூலுக்கு வந்து அளந்துட்டு வந்துருவாங்கள் சார் ஓகே சார் ட்ரெஸ்ஸெல்லாம் எப்படி நீங்கள் எடுத்துக் கொடுத்துருவீங்களா சார் இல்லை நம்பளே எல்லாம் எடுக்கணுமா சார் எடுத்து ஸ்டிச் பண்ணுமா மெட்டீரியல் நீங்கள் எடுத்துக் கொடுத்துருவீங்களா நம்ம ஸ்டிச்சிங் மட்டும் தான் பண்ணணும் ஓகே ஓகே சார் சார் அந்த கேப்பெல்லாம் வருமே சார் பஞ்சாபில் அதெல்லாம் எப்படி சார் நீங்கள் ரெடிமேடாக வாங்கிப்பீங்களா கேப் தனியாக வாங்கிப்பீங்களா சரி ஓகே சார் நீங்கள் சொல்லுங்கள் நம்ம ஸ்டாஃப்ஸை அனுச்சு விட்றோம் வந்து உங்களுக்கு அளவு எடுத்துகிட்டு சொல்லுவாங்கள் ஆமாம் சார் நீங்கள் மார்னிங் லெவன் ஓ க்ளாக் முன்னாடியே கால் பண்ணுங்கள் சார் அதுக்கு மேலேன்னா பிஸி ஆயிருவாங்கள் அதுக்கு முன்னாடி கால் பண்ணிங்கன்னா ஆ பசங்க வந்தோன்ன கூப்பிடுங்க சார் ஓகே ஓகே